ஹலோ வணக்கம் கவிதா நான் கிருஷ்ணகிரிக்கு போலான்னு இருக்கேன் நீங்கள் போன வாரம் ஓலா புக் பண்ணி போயிருந்தீங்க இல்லையா நல்லா பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போனாங்களா ஸ்பீட் ப்ரேக்லாம் நல்லா ஓட்டிகிட்டு போனாங்களா ஏன்னா நான் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறேன் ஒரு ஏழு மணிக்கு போலான்னு இருக்கேன்பா நீங்கள் சென்னைக்கு போனேன்னீங்க திரும்ப ரிட்டன் நல்ல பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்தாரா அதை தெரிஞ்சிக்கலான்னு தான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் பாதுகாப்பாக வந்திங்களா ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸ்பா நானும் அதே புக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ரொம்ப நன்றிப்பா